எனக்கு வந்து பாட்டு கேட்க வந்து ரொம்பவே பிடிக்கும் பாட்டு நான் எதுவும் எப்படி இருந்தாலுமே ரொம்ப கோபமா இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே சரி ரொம்ப கடுப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாட்டு தான் கேட்பேன் என்னோடய ஃபோனில் வந்து நான் பாட்டை வெச்சுட்டு அந்த ஹெட்செட்டைபோட்டுக்கிட்டு நான் பாட்டு கேட்டால் தான் அந்த நான் சந்தோஷமா இருந்தாலும் சரி அந்த சோகமாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் எந்த எல்லா நேரத்திலேயுமே நான் பாட்டு வந்து நிறையவே கேட்பேன் நான் என்ன மாதிரியான பாட்டு கேட்பேன் அப்படின்னா வந்து அந்த மெலடியான சாங் அந்த மெலடியான பாட்டு தான் ரொம்ப இதமான பாடல்களை தான் கேட்பேன் நைட் நேரத்தில் வந்து ரொம்பவே நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மெலடி சாங்ஸ் கொஞ்சம் கேட்டால் தான் எனக்கு தூக்கமே வரும் அந்த மாதிரி நான் ஒரு பாட்டு ஒரு பாட்டு வந்து எனக்கு ரொம்பவே வந்து பாட்டோடய அடிமைனே என்னை சொல்லலாம் இசையோடய அடிமைனே என்னை சொல்லலாம் நிறைய வந்து மெலடி சாங் கேட்பேன் குத்து பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் உச்சக்கட்ட சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப குத்து பாட்டு கேட்பேன் குத்து பாட்டு கேட்டு ஒரு ஒரு வைபான ஒரு இந்த வைப் வந்து அப்போ தான் வரும் குத்து பாட்டு கேட்டால் தான் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலுக்கே நான் வருவேன் அதனால் நான் குத்து பாட்டும் கேட்பேன் எனக்கு பிடித்த பாடகர் அப்படின் பார்த்திங்க அப்படின்னா ஏ ஆர் ரகுமான் ஏ ஆர் ரகுமான் பாட்டு எல்லாமே நான் கேட்பேன் ஏ ஆர் ரகுமான் சாங்ஸு அவங்களோட ஏ ஆர் ரகுமானாலே எனக்கு பிடிக்கும் அவங்களோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாத்தையுமே கேட்பேன் அப்புறம் அனுராதா ஸ்ரீராம் மேம் அவங்களோட பாட்டும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன பிள்ளையில் இருந்து அவங்களோட பாட்டல்லாம் வந்து நிறையாவே பிடிக்கும் இப்போ ரீசன்ட்டாக ஸ்டீஃபன் ஸ்டீஃபனோடய பாட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதில் இப்போது வந்துருக்க இப்போ ரீசன்ட்டாக ட்ரெண்டாயிட்ருக்க பாட்டல்லாம் வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் அதேமாரி சாங்கெல்லாம் வந்து எப்புடிறா பாடுறாரு இவரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டீஃபனோடய இப்போ சமீபத்தில் நான் வந்து ஸ்டீஃபனோடய ஃபேனாயிட்டேன் அப்படினே நான் சொல்லலாம் உள்ளூர் இசை அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளூர் இசை அப்படின்னா நிறைய மாறுபடும் ஆனால் இப்போது உள்ளூர் இசைனாலே பொதுவாயும் வந்து அது கிராமிய இசை தான் அப்படின் நான் சொல்வேன் கிராமிய இசை பார்த்திங்க அப்படின்னா கிராமிய இசை வந்து இப்போ ரொம்பவே வந்து இதாயிட்டுருக்கு கிராமிய பாடல்கள் பாடறவுங்க வந்து ரொம்பவே வந்து அதை வந்து வளர்த்துக்கிட்ருக்காங்க நிறைய கோவில்கள் நிறைய இதில் வந்து திருவிழாக்கள் நிறைய கிராமங்களில் திருவிழாக்கள்லாம் நடந்தால் அன்னிக்கு திருவிழா நடந்து முடிஞ்சதுக்கப்பறம் ஆர்கெஸ்ட்ரா அப்படினு வைப்பாங்க தெரியுமா ஆர்கெஸ்ட்ரா அந்த ஆர்கெஸ்ட்ராக்குலாம் வந்து அந்த கிராமிய இசை கலைஞர்களோடய இசை கச்சேரியை வந்து கிராமத்துலைலாம் வந்து நடத்துவாங்க அதேமாரி நிறையே நடத்தியிருக்காங்க எங்கள் ஊரில் கூட சின்ன பொண்ணு அவங்கள எல்லாம் கூப்பிட்டு கிராமிய இசை கச்சேரி நடத்தியிருக்காங்க அதல்லாம் பார்த்துருக்கோம் அவங்க பாடறதுலா நேரில் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்திச்சு